ஆடு மாடுகளை வளர்க்கறத்துக்கு தேவையான கொட்டாய் போடுவோம் அப்புறமா அதுங்க நல்லா வசதியாக படுக்கறதுக்காக இட வசதி செஞ்சு தருவோம் சுற்றியும் கம்பி வேலி போடுவோம் நல்ல காற்றோட்டமாக வசதி ஏற்படுத்திக் கொடுப்போம் அப்புறோம் ஆடு மாடுங்களுக்கு வந்து தீவனம் வைக்குவோம் பூசா புண்ணாக்கு அந்த மாதிரி சத்தான உணவுகளை வந்து கொடுப்போம் புல்லு அறுத்துகிட்டு வந்து போடுவோம் பசும்புல் மாடுகளை டெய்லி குளிப்பாட்டி பால் கறப்போம் சாணியெல்லாம் அள்ளிப் போட்டு அந்த படுக்கறத்துக்கு நல்ல இட வசதி செஞ்சு தருவோம் நாள் முழுசும் அந்த ஆடு மாடுகளை பராமரிக்கிறது தான் எங்களுடைய வேலையே